ஹலோ ஓலா ஓலாவிலருந்து தானே கால் பண்ணுறீங்க ஆ சார் நான் ஓலா புக் பண்ணியிருந்தேன் அர்ஜெண்ட்டாக ஹெட்ஆஃபீஸ்க்கு ஒரு ட்ரைனிங் மீட்டிங் ஒன்று போட்டு இருக்காங்க அது ஆட்ரு பண்ணிணேன் அது என்ன சார் ஆச்சு எவ்வளோ நேரம் சார் நான் கிட்டத்தட்ட ஆஃப்பனவராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எயிட் ஓ க்ளாக் நான் கிளம்புனேன் இப்போ எயிட் தேர்ட்டி ஆகுது நான் உங்களை எயிட் ஓ க்ளாக் ஷார்ப்பாக எங்கள் ஏரியா கீழ்பென்னாத்தூர் அம்பேத்கர் நகர் வர சொல்லியிருந்தேன் நீங்கள் பார்த்தின்னா வராமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சார் சாப்பிட போகலாம் ஓகே சாப்பிட போகாட்டின்னா பின்னே எல்லோருக்கும் தான் பசிக்கும் எனக்கு அர்ஜெண்ட்டாக மீட்டிங்கில எயிட் ஓ க்ளாக்கு தானே ஆகுது எயிட் ஓ க்ளாக்கு தாண்டி நான் எப்போ சார் மீட்டிங் போவது எயிட் தேர்ட்டிக்கெலாம் நான் சா ஆபீஸ்ஸில் இருக்கணும் மீட்டிங்க் அப்புறம் எதுக்கு சார் நாங்கள் ரிஸ்க் எடுத்து நாங்கள் கிளம்பிட்ருக்கோம் அதனால என்ன பைக் பிடிச்சி கூட போகலாம்ல அப்புறம் எதுக்கு சார் ஓலா ஊபரெலாம் நாங்கள் புக் பண்ணிகிட்ருக்கோம் கரெக்டாக சொன்ன டைம்க்கு கரெக்டாக வரணுமா இல்லையா இப்போ எங்கே சார் இருக்கீங்க சோம வந்துகிட்ருக்கீங்களா அங்கே வந்து சரி ஓகே அங்கேயிருந்து வர்றதுக்கே இருபது நிமிஷம் ஆகும் அப்புறம் எங்கேயிருந்து சார் என்ன மறுபடியும் இங்கே திருவண்ணாமலை ஏரியாவுக்கு கூட்டிட்டு போவீங்க இப்போ சொன்னால் அந்த சொன்ன டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க சார் நீங்கள் உங்கள் இஸ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு பண்ணிகின்னு இருந்திங்கன்னா நான் எப்படி ஏன் டைமை கீப் அப் பண்ண முடியும் அப்புறம் எதுக்கு சார் ஓலாவில நான் புக் பண்ணுறேன் எனக்கு ஏம எக்கச்சக்கமான மீட்டிங் ட்ரைனிங் எல்லாம் போகணும் நான் அட்டன் பண்ணலனா டேரக்டாக நம்மளோடைய வேலையே காலி நீங்கள் இவ்வளோ தாம்ஸமாக ஒர்க் பண்ணிகிட்டு ரொம்ப ஸ்லோவாக வந்திங்கன்னா என்ன சார் அர்த்தம் கரெக்டாக சொன்னால் சொன்ன டைம்க்கு கரெக்டாக வந்திட்ணும் சார் இந்த மாதிரிலாம் லேட் பண்ணக்கூடாது இப்போ க அச்சுவலாக கரெக்டாக எங்கே இருக்கீங்க கரெக்டாக சொல்லுங்க சரி ஓகே சென்னாத்தூர் வந்துட்டிங்களா ஆ சரி ஓகே உங்களுக்காக நான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரமாக வந்துடுங்க சார் வந்துட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் அம்பேத்கர் நகர் இருக்குதுல அங்கேயே கேளுங்க சொல்லுவாங்க அந்த அட்ரஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டு உடனே எனக்கு கால் பண்ணுங்க சார் நான் உடனே வெளில வரேன் உடனே என்னை கூப்ட்டு போய்ட்டு விடுங்க சார்